ஆ குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கப்பா என்ன வேணும்

நியூ ஐடி கார்டு உங்களுக்கு வேணும்னால் நீங்கள் ஓகே நியூ ஐடி கார்டு வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட பயோடேட்டா டீட்டெய்ல் கொண்டு வாங்க ஓகேவா நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்கள் உங்கள் நேம்மு எந்த இயர் பேட்ச் நம்பர் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு லெட்டர் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு லெட்டர் இந்த மாதிரி என்னோட ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு நா நியூ ஐடி கார்டுக்கான்டி இஸ்யூ பண்ணிருக்கேன் ரெக்வொஸ்ட் கொடுக்கறதுக்குனு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இஸ்யூ பண்ணிடுங்கள் உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸ்ல நான் ஐடி கார்டு இஸ்யூ பண்ணிடுவேன் ஆ சரிம்மா வாங்க உங்களோட ஃபோட்டோ மறக்காமல் எடுத்துட்டு வந்துடுங்க